ஹலோ சொல்லுங்கள் யார் ஆமாம்ங்க ம் சொல்லுங்கள் சரி வாங்கிக்கலாங்க அப்படிங்களா நீங்கள் லோனு லோனு வாங்க வரும்போது உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு ரெண்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கங்க ம் முக்கியமாக லோ கோல்டு கொண்டு வரணும் சரி சரிங்க வட்டி இன்னைக்கு கிராமுக்கு வந்து நாலாயிரூவா கொடுக்குறோங்க வட்டி வந்து இருபத்தஞ்சி பைசாங்க

எப்போ வரீங்க ஆ ஆ மதியானமாக வாங்க ரெண்டு மணிக்கு வாங்க

ஆ சரி ஆ சரிங்க எப்போ வருவீங்க நாளைக்கா ஆ சரிங்க